எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா பத்து வருடத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தனாக்க எல்லா வயல்வெளியும் நெல்லாவே காணப்படும் ஒரே பச்சை பசேல்னு பார்த்த இடமெல்லாம் பச்சையாக காணப்படும் நல்லா நெல் மகசூல்கள்லாம் அதிகமாக எங்கள் கிராமத்துலலாம் இருக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீனாக்கா எ மழையின் பருவகால சூழ்நெல மாறுப்பட்டு இருந்ததுனால் சரியான நேரத்தில் மழை பொழியாததுனால பெரும்பாலானர்கள் நாங்கள் இப்போ என்னா பண்ணணுனாக்க மக்காச்சோளந்தான் பயிரிடுறோம் மக்காசோளம் வந்து வருடத்திற்கு இரண்டுமுறை பயிர் பண்ணுறோம் வருடத்திற்கு இரண்டுமுறை பண்ணாலும் அதிக அதில் வந்து தண்ணி வசதியோ அல்லது செலவோ அதிகம் இல்லைன்னாலும் ஓரளவு நல்ல மகசூலும் கொடுக்குது அதனால் இப்போ மக்கள் வந்து அதிக செலவு செய்யாமல் எடுக்கிற பா லாபம் எடுக்கிற ஒரு பயிறு எதுன்னாக்க மக்காச்சோளம் அந்த மக்காச்சோளந்தான் இப்போ வந்து நல்லா பெரும்பாலும் பயிர் செஞ்சிட்டுருக்காங்க நல்லா ஓரளவு செலவு செஞ்சாலும் கொஞ்சம் லாபம் கிடைக்கின்ற அளவுக்கு அந்த பயிரானது இப்போ இருக்கிறது மற்ற விவசாயினு சில இடங்களில் வந்து பருத்தியும் போடுறோம் பருத்தி போட்டாலும் அதிக சோளத்தை விட அதற்கு செலவு அதிகம் பருத்திக்கு அதனால் தான் பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணான்னாக்க பருத்தி சாகுபடி செய்வதை விட மக்காசோளமே சிறந்ததுன்னு சொல்லி எங்கள் அப்பாக்கள் மக்காசோளம் போட்டு இப்போ அவர்களுக்கு குறைந்த செலவு செய்தால் ஓரளவு ஒரு வ சி கொஞ்சம் பணம் லாபம் கிடைக்கிறனால மக்காசோளம் பயிரிடறது பெஸ்ட்டுன்னு சொல்லி எல்லாருமே பெரும்பாலும் பண்ணுறாங்க எங்கள் பகுதியில் இப்போத்திக்கி